சமையலில் தேங்காய்ண்ணெ தேங்காய் போட்டால் தான் எல்லா ஊர் உணவுமே வந்து அந்தளவுக்கு இனிக்கும் இனிமையாக இருக்கும் ஏன்னா தேங்காவில் செய்யற பொருள்னா ஆப்பம் நல்லாருக்கும் அது மாதிரி தேங்காவில செய்யறது வந்து புலவு நல்லாருக்கும் தேங்காப்பால் ஊற்றி செய்யற புலவு நல்லாருக்கும் தேங்காய்ப்பால் ஊற்றி செய்யற வடைகறி நல்லாருக்கும் வடைகறி இது நல்லாருக்கும் அது மாதிரி வெண்ணப்புட்டு நல்லாருக்கும் பால் கொழுக்கட்டை இடியாப்பம் அதெலாம் வந்து சாப்புடுறதுக்கே அவ்வளோக நல்லாருக்கும் ஏன்னா பச்சை தேங்காயால் நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது பச்சை தேங்காய் சாப்புடுறதுனால நம்ப உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தான் தருமே தவிர அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஆனால் இது ஆப்பத்துக்கு தேங்காய்ப்பாலு அதெல்லாம் இங்கே வந்து நம்ப ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்புடலாம் அதே மாதிரி மசாலா பொறுத்தவரைக்கும் மசாலான்னா என்னென்னா நம்ப சிக்கனுக்கு ஒரு இது மாதிரி மட்டனு அது மாதிரி செய்யணும்னாலே அதுக்கு மசாலா தான் வந்து சிறந்து விளங்குது அந்த மசாலா போட்டால் தான் அந்தந்த வாசனையும் வந்து அது நமக்கு ஏற்றி கொடுக்கும் அதனால் இதுக்கு மசாலா ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று தான் இனிப்ப பொறுத்த வரைக்கும் நம்ப இனிப்பு எல்லாத்துக்குமே ஒரு சக்கரை கலந்து செய்யறோமா சக்கரை போட்டால் எந்த ஒரு இனிப்பையும் நம்ப சாப்புடுறதுக்கு அவ்வளோக ஒரு இனிப்பாக இருக்கும் நம்ப வந்து ஒரு மைதா மாவு போட்டு செஞ்சால் கூட இப்போ அந்த பலகாரத்தில் வந்து சக்கரை போட்டு செஞ்சால் சக்கரை நெய்யெல்லாம் போட்டு செஞ்சால் நமக்கு வந்து அவ்வளோ சாப்புடுறதுக்கே அவ்வளோ இனிமையாக இருக்கும் நமக்கு சாப்பிடவும் நமக்கு பிடிக்கும் அதான் அதை பற்றி தான் நம்ப நல்லா வந்து பார்க்கணும் பார்த்தோம் இப்போ இந்த இதில்